ஹலோ இது சூப்பர் மார்க்கெட்டா இல்லை நாங்கள் ஒரு வீட்டுக் குடி வந்துயிருக்கோம் உங்கள் நம்பர் வந்து பக்கத்து வீட்டிலேந்து வாங்கினோம் எங்களுக்கு மளிகை சாம் மளிகை பொருள் வேணும் அதனால் தான் கால் பண்னோம் மல்லி மல்லி மிளகா பட்டை மிளகா பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா கல்லை பயிறு துவரம் பயிறு பாசி பயிறு அதை மாதிரி பயிறு வகைகளும் இப்போ மசாலா அதை மாதிரி வேணும் இல்லைங்க எண்ணெ எண்ணெ கடுகு எல்லாமே வேணும் உப்பு எல்லாமே தேவை வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தேவை இல்லை இல்லை ஒரு மா மாசத்துக் கொடுங்க தோரம் பயிறு இப்போ அது மாதிரி இருக்கிறதுலாம் ஓ ஒரு ஒரு வி தோரம் பயிறு பாசி பயிறு அது மாதிரிலாம் ஒரு ஒரு கிலோ கொடுங்க எண்ணெ வந்து அஞ்சு லிட்ரு சன் ஃப்ளவர் ஆயில் வேணும் எங்களுக்கு தேங்காய் எண்ணெ வந்து தேங்காய் எண்ணெயும் வேணும் ஒரு லிட்ரு மா ஒரு லிட்ரு வேணும் அட்ரஸ் நூற்றி இரபத்தி ஆ ஹோம் டெலிவரியே பண்ணிவிடுங்க நூற்றி இருபத்தி ஒம்பது பி நெய்வேலி நூத் அட்ரஸ் சொல்கிறேன் எழித்திக்கோங்க நூற்றி இருபத்தி ஒம்பது பி நெய்வேலி டைப்பு டைப் டூ நீங்கள் டெலிவரி பண்ணுங்கள் நாங்கள் டெலிவரி பாயிகிட்டே அமோண்ட் கொடுத்துறோம் அமோண்ட் எப்படி அவங்கிட்டியே கொடுத்துர்லால்ல இல்லை ஜிபே பண்ணனுமா

ஆ ஆ நான் நம்பர் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கிறிங்களா தொண்ணூற்றி ஏழு ஐம்பது பதினாலு எண்பத்து ஒம்பது முப்பத்தி ஆறு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண சொன்னாங்க நீங்கள் இவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் தான் அது அவருகிட்ட அவரும் அமோண்ட் பண்ணிவிடுவாங்க இல்லைன்னா நான் இன்னோரு நம்பர் வேணாலும் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு வேணாலும் திரும்பி கால் பண்ணுங்கள் ஆ பேசு ஆ ஓகே நாங்கள் பேசுறோம்ல்ல இந்த நம்பர்லந்தே கால் ஆ ஓகே வாங்கிக்குறோம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க நான் எதாவது மிஸ் ஆச்சுனா உங்களுக்கு திரும்பி கால் பண்ணுறேன் ஆ நாங்கள் ஆ ஆ ஓ சொல்கிறேன் பக்கத்தில் பொருள் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானும் பக்கத்திலே சொல்கிறேன் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்கள் அப்படின் சொல்கிறேன் ஆ ஓக் ம்ம்